பெரும்பாலும் எங்களுடைய வழிபாட்டுமுறை என்பது பார்த்தோம்ன்னாக்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முதலில் வீடுகள் வீடுகளை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாக்கோலம் இட்டு தோரணங்கள் இட்டு அதற்கு பின் இப்போ உரிய கடவுள் கடவுளுக்கு முன்னால் படையல் படையல் போட்டு கற்பூரம் கற்பூரம் ஊதுபத்தி போன்ற விஷயங்களை வந்து பற்ற வைத்து அனைவருக்கும் அதை தீபாராதனை காட்டி பின்பு தேங்காயை உடைத்து தேங்காயிலிருந்து வரக்கூடிய அந்த நீரை எடுத்து அந்த சம்மந்தப்பட்ட புகைப்படத்தின் மேலே தெளிப்பதோ அல்லது ஒரு சிலையின் மீது தெளிப்பதோ செய்வோம் அதற்கு பிறகு அனைவரும் ஒன்றாக அமர்ந்து அதில் குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே தேர்வு செய்து அந்த படையலை வந்து பிறருக்கு பகிர்ந்தளிப்போம் அப்படி பகிர்ந்தளிக்கும் போது அவர்கள் இருக்கையை கூப்பி வாங்க வாங்கி அதனை வணங்கி அதற்க்கு பிறகு அந்த பிரசாதத்தை உண்ண வேண்டும்